அதாவது ஊடகங்கள்ல காட்டப்படும் விளம்பரம் வந்து ச எல்லா இதுவுமே பயனுள்ளதனமாக இருக்காது த கவனம் சிதறுகிறதும் இருக்கும் சில இது பயனுள்ளதாகவும் இருக்கும் அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை நமக்கு என்ன பயனுள்ளதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர கவனம் சிதறுறதை எடுத்துக்கவே கூடாது அதாவது என்ன சொல்கிறது இப்போது கிட்ஸுக்குலாம் இப்போது நம்ம ஊடகங்கள்ல காட்டப்படும் விளம்பரம் பார்க்கறாங்க அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்கணும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கணும் எல்லாமே நல்லதும் கிடையாது எல்லாமே கெட்டதும் கிடையாது அதில் வந்து நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் கெட்டதை மட்டும் நம்ம விலக்கி வைக்கணும் இதுதான் என்னோடய டிப்ஸ்ஸு வந்து பட்டு நம்மளுமே அப்படிதான் அதாவது என்ன சொல்கிறது நிறைய பயனுள்ளதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும்